நம்ம நாட்டோடைய ஜனாதிபதி வந்து ஒரு விஞ்ஞானியாக இருந்து வந்தவர் அவர் காலத்திலதான் இந்த ராக்கெட்லாம் நல்லபடியாக இயங்கி நம்ம நாட்டுக்கே பெருமை சேர்த்தாரு இப்போ அவருடைய வளர்ச்சி அவருடைய எளிமையெல்லாம் பார்க்கும்போது இப்போ நம்ம நாட்டு ஸ்டூடண்ட்ஸுக்கே ஒரு முன் உதாரணமாகி இன்னைக்கு ஒரு அரசியல்வாதியை விட பிரபலமாகிட்டார் அந்த மாதிரி அவருடைய கொள்கையை நம் இன்றைய தலைமுறை கடைபிடித்து லைஃப்பில் முன்னுக்கு வரணும்கிறது எல்லோருக்கும் அப்துல்கலாமு ஒரு ஹீரோ மாதிரி எல்லோரும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய கல்வி ஆண்டில் வந்து கணிதமேதை ராமானுஜத்தை மறக்க முடியாதுங்க கணிதமேதை வந்து ஜீரோவை கண்டுபிடித்தாரு அதோடு இல்லாமல் அவரை நினைச்சாலே கணக்கு எப்படி எப்படி போடணும் வரணும்கிறது படிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவரை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு நம்ம புள்ளி விவரங்கள்லாம் நல்லபடியாக தெரிஞ்சிக்கிட்டு கணக்கு பா எப்படி படிக்கிறது எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிக்கிட்டோம்னா லைஃப்பில் நல்லா எல்லோரும் இன்னும் முன்னுக்கு வரலாங்கிறது என்னுடைய கருத்து